நாம் கொண்டாடுற கலாச்சார விழாக்கள் அப்படினாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது நம்மளுடைய தீபாவளிதான் தீபாவளிங்கிறது தீபங்களின் வரிசை அப்படின் சொல்லுவாங்க ஸோ வீடு முழுக்க தீபங்களை ஏற்றி வெச்சு நம்ம வீட்டையே ஒரு ஒளி வெள்ளமாக பண்ணி நம்ம சந்தோஷப்படுறதுதான் தீபாவளி தீபாவளி அன்றைக்கி நாம் பட்டாசுகளை சு பட்டாசுகளை வெடித்து அதுவும் மத்தாப்புகளாக சிதர்றதை பார்த்து சந்தோஷப்படுறோம் அதே சமயத்தில் நம்ம விதவிதமான இனிப்புகளை செஞ்சு நம்மளுடைய சொந்தக்காரர்களுக்கும் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அதை நாம் பங்கிட்டு கொடுக்கும்போது அவர்களுக்கு வாழ்த்து சொல்லும்போது நம்மளுடைய உறவு இன்னும் நல்லா பலப்படுது தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய இன்னொரு பண்டிகை அப்படின் பார்த்தோம்ன்னா அது பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிக நம்மளுடைய தமிழர்களின் சிறப்பான ஒரு பண்டிகை அது நான்கு நாட்களுக்கு நாம் அதை கொண்டாடுறோம் முதல் நாள் நாம் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம் ஏன்னால் சூரியன்தான் நம்மளுடைய ஒரு முக்கியமான கடவுள் சூரிய வெளிச்சம் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அந்த சூரியனுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக நாம் சூரியனுக்காக பொங்கல் செய்து அதை சூரிய வெளிச்சத்தில் அது காலையில் விடியகாலம்பர வாசலில் கோலம் போட்டு வாசல்லேயே பொங்கல் வெச்சு அதை நாம் சூரியனுக்கு படைத்து நம்மளுடைய நன்றியை நாம் தெரிவிச்சுக்கிறோம் இரண்டாவது நாள் நம்மளுடைய வாழ்க்கையின் வசந்தம் வீசக்கூடிய தைப்பொங்கல் நம்மளுடைய தைமாதம் அந்த முதல் தேதி அன்றைக்கி நம்ம வீட்டில் எப்பவுமே சந்தோஷம் பொங்கணும் செல்வம் பொங்கணும் அப்படின் சொல்லிவிட்டு நாம் புது அரிசியை பானையில் இட்டு நம்ம வீட்டில் பொங்கல் வெச்சு நம்ம அதை தைத்திருநாளுக்கான ஒரு பொங்கலாக அதை கொண்டாடுறோம் மூன்றாவது நாள் மாட்டுப்பொங்கல் அந்த சமயத்தில் மாடுகளுக்கு அதாவது நம்மளுடைய உழவுத் தொழிலுக்கு நமக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய கால்நடைகள் பொதுவாக மாடுகளுக்கு அன்றைக்கு நாம் பொங்கல் வெச்சு அந்த வருடம் முழுவதும் அந்த மாடுகள் நம்மளோடு சேர்ந்தே நம்மளுடைய வயல்வெளியில் ஒழைச்சி நம்ம வீட்டுக்கு நெல்மணிகளை கொண்டு வந்ததுக்காக நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அவர்களுக்கு அன்றைக்கி பொங்கல் வைக்கிறோம் பொங்கல் வெச்சு அந்த மாடுகளுக்கு பொங்கல் ஊட்டி அதை நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம் நான்காவது நாள் நம்ம பண்டிகையினுடைய கடைசி நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம விதவிதமான புத்தாடைகளை போட்டுகிட்டு ஒரு பொதுவான ஒரு ஒரு இடத்துல நம்ம அந்த ஊர்காரங்கள் எல்லாம் ஒன்றாக்கூடி அங்கே சிறுவர்களுக்கு விளையாட்டுகளும் பெரியவர்களுக்கு சில விளையாட்டு போட்டிகளும் எல்லாம் நடத்தி அன்றைக்கி நாள் முழுவதும் மக்கள் எல்லாேரும் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்கள பரிமாறிக்கிட்டு விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுத்து அதில் பரிசு வாங்கி ரொம்பவும் சந்தோஷமாக நம்ம அதை கொண்டாடுவோம் இதுக்கு மேலே நம்மளுடைய ஏரியா பக்கம் என்ன ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்தாக்கா சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆடி பண்டிகை ரொம்பவும் ஒரு விசேஷமாக ஒரு பண்டிகை அந்த ஆடி மாதத்துல முதல் நாள் ஆடி ஒன்றாந்தேதி என்ன பண்ணுவாங்க எல்லா வீடுகள்லேயும் தேங்காயை நல்லா உரசிட்டு அந்த தேங்காய்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே எடுத்துவிட்டு அதில் ஊற வைச்ச பாசிப்பருப்பு பொட்டுக்கடலை வெல்லம் இது எல்லாம் உள்ளே போட்டு அந்த தேங்காயை சுடுவாங்க அனலில் நெருப்பில் காமித்து அந்த தேங்காயை சுட வைக்கிறது ஸோ சேலம் பண்ணு சேலம் மாவட்டத்தில் ஆடி மாதம் அப்படினாலே பண்டிகை மாதம் அப்படின்றது ஒரு பெயர் அந்த சமயத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு சிறப்பான விழா எடுத்து நம்ம தேர் இழுத்து நம்ம மக்கள் எல்லாேரும் பொங்கல் வெச்சு அம்மனை வழிப்படுறக்கூடிய மாதம் அந்த ஆடி மாதம் இதுபோல் நமக்கு ஒவ்வொரு முறை பண்டிகை வரும்போதும் நம்ம வீடுகளையெல்லாம் சுத்தப்படுத்தி வெள்ளையடித்து அழகழகான கலர் கோலங்களெலாம் போட்டு நம்மளும் ஒரு புது ஆடையை எடுத்து புது புதியதாக ஆடை எடுத்து உடுத்திக்கிட்டு நாம் நம்ம வீட்டில் பலகாரங்களை செஞ்சு அதை மட் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் நம்ம சொந்தக்காரர்களுக்கும் எல்லாேருக்கும் அதை கொடுக்கும்போது நமக்கு அந்த பண்டிகையினுடைய சிறப்பு இன்னும் அதிகமாகுது